கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சவால் என்ன இருந்துச்சுனா அப்படினு பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனை ஸோ வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா அரசு மருத்துவமனை அப்படியே நோக்கி போனால் அப்படினா மக்கள் வந்து கண்டிப்பாக தர்மபுரி மாவட்டத்தை நோக்கி போகணும் ஏன்னால் அங்கே தான் அது வந்து அரசு மருத்துவமனை அரசியல் கல்லூரி இது மருத்துவ கல்லூரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு கடந்த ஆறு மாதமா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கனா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலியே அரசு மருத்துவமனை கல்லூரியும் வந்து பார்த்திங்கனா உருவாக்கி ஆரம்மிச்சுருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து இது பண்ணவேண்டிய ஒரு மாற்றமாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கனா உண்மையாகவே ஒரு வயதான மக்கள் வயதான மக்களாக இருக்கட்டும் மூதாட்டி அவர்களாக இருக்கட்டும் முதியோர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்துருக்குது ஏன்னால் வந்து பார்த்திங்கனா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு ஒன்றரை மணிநேரம் பார்த்திங்கனா பயணமடைந்து ஒரு நல்ல அரசு மருத்துவமனைக்கு போகணும் தேவையில்ல இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு பத்து நிமிட இடைவெளியில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனை கண்டிப்பாக போய் சேர்ந்து விடலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்துருக்குது